இந்த வீட்டில் வந்து எல்பிஜி கேஸ் வந்து பயன்படுத்த போது வந்து பாதுகாப்பு என்னன்னா அந்த சிலிண்டரில் ஒரு ஆன் ஆஃப் ஃபன் பட்டன் ஒன்று இருக்கும் அந்த ரெகுலேட்டரில் ஸோ வந்து அதை வந்து நைட்டில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா நல்லது சப்போஸ் அது வந்து லீக்கேஜ் ஆச்சுன்னா வந்து நம்ம லைட்டு போடும் போதோ ஃபேன் போடும் போதோ அந்த ஸ்ப் அதில் இருந்து வர்ற ஸ்பார்க்கு வந்து உங்கள் வீட்டு முள்ள இருக்கிற அந்த கேஸ்ஸோட இதுவில் பட்டு நெருப்பு வந்து அதிகமாயிடும் அதனால் வந்து அதை நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்குணும் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நெருப்பு பிடிச்சு எரியிது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றவோ இல்லை இது பண்ணவோ கூடாது கோணி பையில வந்து தண்ணியை நனச்சுட்டு பக்கெட்டில் நனச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் அந்த கேஸ் மேலே அந்த நெருப்பு வெளியில வந்துவிட்டு இருக்கிற அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டிட்டிங்கனா நெருப்பை ஆஸ்யூஸ்வால் அப்டே அணஞ்சுரும் இல்லை அப்படியும் மீறி வருது நெருப்பு அப்டே இந்த பழுப்பு வழிய வருது அப்படின்ற போது உங்களுடைய கட்டை விரலில் வந்து அந்த ஃப்ரெண்ட்டில் வந்து நீங்கள் அழுத்துணிங்கன்னா அந்த நெருப்பு வர வெளியே வர நெருப்பு வந்து அடங்கிவிடும் இப்படியும் பண்ணலாம் மோஸ்ட்லி அப்படியும் வந்து கேஸ் வருது ஆனால் நெருப்பு வரல அப்படின்னா அந்த சிலிண்ட்ரை வந்து ஒரு ஈர துணியில் வந்து அழகாக எடுத்து ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த ரெகுலேட்டரில் வந்து சுற்றி நீங்கள் வச்சுகிட்டு அழகாக கொண்டு வந்து வெளியில வச்சுருங்க காற்றோட்றமான இடத்துல கேஸ் வெளியே போனாலும் ப்ரச்சனை வராது அதுக்கப்புறம் இந்த கேஸ் அந்த அடுப்பு இருக்கு இல்லையா அந்த கேஸ் அடுப்பில் வந்து ரெகுலேட்டர் அப்புறம் அந்த அதை சுற்றி இருக்கிற அந்த பர்னர் எல்லாம் அப்போ வந்து அப்பப்போ நீங்கள் வந்து சுத்த படுத்தி வச்சுக்கணும் அது சுத்தமில்லாமல் எண்ணெய் கறை அந்த மாதிரி இருந்ததுன்னா அதன் மூலமாக வந்து நம்ப எரியிற அந்த பர்னர் வந்து இன்னும் நெறைய நெருப்பு ஸ்பா அதிகமாகி உங்களுடைய இதுகல்லாம் யூஸ் பண்ணும் அதேமாதிரி கேஸ் பக்கத்தில் இருந்து சமைக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுடைய உடைய வந்து காட்டன் துணியை வந்து நம்ப யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குணும் நைலான் துணி போட்டதுன்னா பட் விபத்து ஏற்படும் போது அந்த நைலான் துணியில எரிஞ்சு உங்களுடைய ஸ்கின்னில் ஒட்டுச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறது வந்து ரொம்ப பெரிய கஸ்டமாயிடும் அதனால் மோஸ்ட்லி வந்து காட்டன் துணி அதே மாதிரி கரித்துணியாக யூஸ் பண்ணுற துணி எல்லாம் வந்து காட்டன் துணியாகவே யூஸ் பண்ணுங்கள் நைலான் துணி எல்லாம் யூஸ் பண்ணாதிங்க சமையல் கட்டுப் பக்கம் யூஸ் பண்ண போகற பயன்படுத்துகிற யாராக இருந்தாலும் காட்டன் துணி போட்டுக்கோங்க காட்டன் துணியை மட்டுமே பயன்படுத்துங்க வேறு ஏதுவும் பயன்படுத்தாதிங்க